சில இடங்களில் பறவைகள் மிகுதியாக காணப்படுகின்றன அது முக்கியமாக சரணாலயம் என்று கூறப்படுகின்றன அதுவும் பறவைகள் சரணாலயம் அங்கு சென்றால் இங்கு காணப்படும் பறவைகள் போன்று அங்கு காணப்படும் பறவைகள் இருப்பதில்லை அங்கு காணப்படும் பறவைகளில் ஏதேதும் ஒவ்வொன்றாவது வித்தியாசமாக இருக்கும் ஒன்றுனிருக்கு வாயை விட உத கால் பெருசாக இருக்கும் காலை விட வாய் பெருசாக இருக்கும் கழுத்து நீளமாக இருக்கும் கழுத்து கருப்பாகவும் மண்டை வெள்ளையாகவும் உடம்பு சிவப்பாகவும் வெண்ணிற கலர்களை உடையதும் அதுபோன்று வித்தியாச வித்தியாசமான பறவைகளை வேறு நாடுகளில் காணப்படுகின்றன இப்பொழுதெல்லாம் நம் சுற்றுச்சூழலில் இந்த காகம் சிட்டுக்குருவிக் கூடம் அதிகம் காணப்படுவதே இல்லை காகம் தூக்கணாங்குருவி சில பெ சில குருவிகள் மட்டும் காணப்படுகின்றன ஆனால் வேறு நாடுகளில் சென்று பார்க்கும்பொழுது பலவகையான பறவைகள் காணப்படுகின்றன கால் நீள்ற்றமாக வாய் நீளமாக மீன்களை உண்ணும் பறவைகள் அன்னப்பறவை அன்னப்பறவையின் திறமையிலேயே அனைவரும் அறிவார் பால் தனியாக தண்ணி தனியாக பிரிக்கக்கூடிய திறமையா அன்னப்பறவை அப்பறவைகளெல்லாம் இங்கு காண முடிவதில்லை வேறு நாடுகளில் போய் தான் பார்க்க முடிகிறது இதே தான் பேர்ட் வாட்ச்சிங் அப்படின்னு என்று சொல்லுகிறேன் பறவைகளை வளர்ப்பதற்கு அனைவரும் இப்பொழுதெல்லாம் இதுவாக கவனமாக இல்லை என்றாலும் சிலர் அதன் மீது ரொம்ப அன்புக்காட்டி தன் பிள்ளை போன்று வளர்க்கக்கூடியவர்களும் மிகுதியான மக்கள் உள்ளனர் அவர்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களே பறவைகளை பாதுகாத்து வருகின்றனர் பறவைகள் என்பது நம் நாட்டின் தூண்கள் ஆகும் அதுவே அனைத்திற்கும் வழிகாட்டி